ஓலா ஆட்டோங்களா ஆ இப்போ நாங்கள் வந்து மாட்டுத்தாவணி பஸ்ஸ்டாண்டில் இருக்கோம் இங்கிருந்து மீனாட்சி அம்மன் கோயில் பார்க்கணும்னா எவ்வளோ ஆகும் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் ஆ அப்புறம் வெய்ட்டிங் சார்ஜ் இப்போ போடுவீங்களா வெய்ட் பண்ணணும் ஆ போய்விட்டு வர ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்